நம்ம பல விதமான விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு ஆனால் விளையாட்டுகள் விளையாலது மூலியமாக நம்மளோட மன அழுத்தத்தை ரொம்ப கொறைக்கிது அதுவும் இல்லாம நமக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தையும் அது மூலியமாக நம்ம கற்றுக்கலாம் என்னென்ன விளையாட்டுன்னா இப்போ நம்ம கபடி விளையாடுறோம் கபடி விளையாட்றப்போ பத்து பன்னெண்டு பேரையும் சேர்த்து விளையாடுவோம் அது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வர்றப்போ அந்த இடத்துல ஓடி பிடிச்சிட்லாம் இருக்கும் அதனால் நம்ம ஓடி பிடிச்சி விளையாட்றப்போ நமக்கு ரொம்ப மன அழுத்தத்துலருந்து நம்ம எந்த இதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம விளையாடுறது மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அதுவும் இல்லாம கிரிக்கெட் விளையாட்றோம் கிரிக்கெட்டு விளையாட்றப்ப நம்ம பேட்டு மூலியமாக அடிக்கிறோம் அதனால் நம்ம கை கால் இதெல்லாம் ரொம்ப அசைப்போம் ஓடுவோம் பந்து போறப்போ நம்ம ஓடி போய் அதை பிடிப்போம் அதனால் நம்ம அதை ஹெல்த்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாம கொக்கோ எல்லாம் விளாட்றோம் கொக்கோ விளாட்றப்ப உக்காந்து உட்காந்து ஏந்திரிப்போம் அதனால் நமக்கு அது கொஞ்சம் எக்ஸர்சைஸ் மாதிரி கூட இருக்கும் அதுவும் இல்லாம கில்லி எல்லாம் விளையாட்றப்போ குனிஞ்சு நிமிருவோம் அது மூலியமாக கூட நிறைய இருக்கும் குதிச்சு குதிச்சு ஓடிகிட்டு இருப்போம் கில்லி விளையாட்றப்ப அப்புறோம் குதிரை தாண்டுதல் மாதிரிலாம் இருக்கும் அது ஓடி ஒருத்தர் மேலே ஓடி போய் தாண்டுறது அதெல்லாம் இருக்கறப்போ நண்பர்கள் மூலியமாக நிறைய சந்தோஷமும் கிடைக்கும் நம்ப உடல் ஆக ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனாலதான் எந்த ஒரு விளையாட்டு இருந்தாலும் அது வந்து மன அழுத்தத்தை குறைக்காது அது வந்து நம்ம மன அழுத்தத்தை ரொம்ப ரொம்ப குறச்சிதான் இருக்கும் அதனால் நம்ம விளையாட்டு வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது அதிலருந்து நம்ம ரொம்ப வெளிப்படியாகதான் இருக்கும் அதனால் நமக்கு ரொம்ப சந்தோசமாகவும் இருக்கும் இந்தமாதிரி அது வந்து ஒருத்தர் மூலியமாக எதிர்பார்க்க எதிர்பார்க்கவும் முடியும் நமக்கில்லாம மற்றவர்களுக்கும் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு அடிபட்டு வீட்டில் படுத்திருந்தாலும் சரி இப்போ நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம் இப்போ ஒருத்தவங்க கிரிக்கெட் வெளாடுண்னு அவங்க ஜெயிச்சாலும் அது நம்ம நம்ப ஜெயிச்ச மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் அதனால் நம்ப ஒரு மன அழுத்தத்துலந்து கொஞ்சம் வெளிப்பட்ட மாதிரியும் இருக்கும் இதுவே நம்ம சப்போஸ் தோற்று போய்விட்டாலும் இந்த ஒரு விளையாட்தான தோற்று போய்ட்டோம் இந்த ஒரு விளையாட்டு இல்லாம வேறு கபடி இருக்கு அந்த விளையாட்டு மூலியமாக கூட இந்த விளையாட்டை மறந்து அந்த விளையாட்டு மூலியமாக கூட நம்ம சந்தோஷ பட்டு ஜெயிச்சிக்கலாம் அதனால் ஒரு விட்டு ஒரு விளையாட்டோட மகிழ்ச்சி இல்லைன்னா கூட பல விதமான விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு அந்த விளையாட்டு மூலியமாக நம்ம பல மகிழ்ச்சிகளை சன்னமாதம் விளையாடி நம்ம மன அழுத்தத்தை குறச்சிக்கலாம்